என்னோட குழந்தை பருவ நினைவுகள் என்னென்னா நான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முதோ நாள் ஸ்கூலுக்கு போகிறப்போ எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தேன் சாக்லேட் கொடுத்தேன் டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தேன் எனக்கு நிறைய பிரண்ட்ஸ் இருக்காங்கள் எல்லாருமே ஜாலியாக விளையாடுவோம் ஜாலியாக படிப்போம் நாங்கள் டென்த் லன்ச் பீரியட் முடிஞ்சு லன்ச்சு சாப்பிட்டுட்டு லன்ச் பீரியட் முடிஞ்சு ஜாலியாக என் பிரண்ட்ஸ் கூட நான் விளையாடுவேன் நொண்டி விளையாடுவேன் கபடி விளையாடுவேன் நிறைய விளையாடுவோம் அப்புறம் நான் த்தேடு படிக்கும் போது ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடுனேன் பிஃப்த் படிக்கும் போதும் டான்ஸ் ஆடினேன் எங்கள் ஃபிப்த் டீச்சர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப பாசமாக பேசுவாங்கள் அவங்க ரொம்ப நல்ல டீச்சர் நல்லா சொல்லித் தருவாங்கள் அதுமாதிரி எ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதே போல சிக்ஸ்து படிக்கும் போது எனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க டீச்சர்ஸ் புது புது டீச்சர் கிடைச்சாங்கள் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்க அதுமாதிரி எ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதே போல சிக்ஸ்து படிக்கும் போது எனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க டீச்சர்ஸ் புது புது டீச்சர்ஸ் கிடைச்சாங்கள் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்கள் நான் நிறைய ஸ்போர்ட்ஸ்லலாம் நிறைய ஸ்போர்ட்ஸ்லலாம் கலந்து இருக்கேன் நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் நல்லா பா பாட்டு போட்டி இது எல்லாமே கலந்துப்பேன் பாட்டு போட்டியிலலாம் கலந்துப்பேன் ஜாலியாக இருக்கும் அதே போல இப்போ ஒவ்வொரு கிளாஸ் போக போக நிறையா விஷயங்கள் நிறையா ஸ்கூலில் வந்து படம்லாம் போட்டு காட்டுவாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்கூலில் படம்லாம் பார்ப்போம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன் நாங்கள் பார்க்லலாம் போய் விளையாடுவோம் பார்க்கில் போய் விளையாடுவோம் அதே மாதிரி க டென்த் டென்த் படிக்கும் போது டென்த் படிக்கும் போது ஸ்கூலில் ஒரு மூவி போட்டாங்கள் அது எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா பார்த்தோம் அது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் அதே மாதிரி லெவல்த் டூவெல்த் வந்து என் லைப்பில் ரொம்ப மறக்க முடியாத வருடம் என் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நிறைய பேரு இருந்தாங்கள் லெவல்த் டூவெல்த்தில் வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துருந்தேன் ஹிஸ்ட்ரி குரூப்பில் வந்து அகோன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அகோன்ஸ் நிறைய போடுவேன் நல்லாவே போடுவேன் அகோன்ஸ் வந்து எனக்கு நல்லா தெரியும் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுவேன் லன்ச் ப்ரியேடு இன்டர்வெல் இந்த டைம் இந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுவேன்

அந்த லாஸ்ட்டு டூவெல்த் முடிக்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் பிறகு எல்லாருமே வந்து டைரி போட்டு எழுதி வச்சு ஒவ்வொருத்தவங்கள் சைன் போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சத எழுதி சைன் போட்டு ஒவ்வொரு இப்போ என்கிட்ட என்ன பிடிக்கும் உன்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு நாங்கள் அதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கோம் ரொம்ப க லெவன்த்தில் வந்து வச்சுருந்தோம் ஜாலியாக அது ஒரு ஜாலியான லைப் லெவல்த் டூவெல்த் வந்து ரொம்ப ஜாலியான லைப் அதே மாதிரி அதுக்கப்பறம் வந்து லெவெல்த்தில் வந்து நான் டான்ஸ் ஆடினேன் லெவெல்த்திலயும் ஒரு டான்ஸ் ஆடினேன் அப்போது வந்து பசங்களெலாம் ரொம்ப கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி கலாய்ச்சி அது ஒரு ஜாலியான லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி டூவெல்த் முடிச்சிட்டு டூவெல்த் முடிச்சிட்டு எல்லாருமே சிலபேர் வந்து காலேஜ் போயிட்டாங்க சில பேர் காலேஜ் போகல சில பேருக்கு மேரேஜி ஆகிடுச்சி எனக்கும் டூவெல்த் முடிச்ச உடனே மேரேஜ் ஆகிடுச்சி அதே மாதிரி ரொம்ப க டூவெல்த் முடிச்சி மேரேஜ் ஆகிடுச்சி மேரேஜ் முடிஞ்சியுமே சில பிள்ளைங்க காலேஜ்லாம் போனாங்கள் நான் காலேஜ் போல அதே மாதிரி சின்ன வயதில் இருக்கிற என் டீச்சர்ஸ்லாம் என்னால் மறக்கவே முடியாது எல்லாருமே நல்ல டீச்சர்ஸ் இப்போவும் ஊருக்குலாம் போகும் ஊருக்கு போகும்போது நான் டீச்சர்ஸ் பார்த்து பேசுவேன் அவங்களும் நல்லாவே பேசுவாங்கள் விசாரிப்பாங்கள் அது ரொம்ப மறக்க முடியாத லைஃப் சைல்ட்வுட்டு சைல்ட்வுட் வந்து ரொம்ப மறக்க முடியாதது சின்ன வயதில் டான்ஸ் ஆடிகிட்டு நாங்கள் போட்டோலம் எடுக்க போனோம் சின்ன வயதில் த்தேடு படிக்கும் போது போட்டோ டான்ஸ் ஆடிகிட்டு நாங்கள் போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்தோம் போட்டோலாம் அந்த போட்டோலாம் இன்னமும் நான் வச்சுருக்கேன் பத்திரமா வச்சுருக்கேன் எல்லாமே வச்சுருக்கேன் பத்திரமா அதெலாம் ரொம்ப மறக்க முடியாது